எனக்கு படிப்புன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதில் நான் ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயோனும் சொல்லலாம் அப்படி இருக்குபோதும் நான் க்ளாஸ் போகற ப்ளேஸ்ல ஒரு அக்கா எப்போதும் படிஷ்ட்டே இருப்பாங்க எனக்கு அப்பப்போ சரி நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்ச நேரம் செல் பார்க்கலாம் அப்படின் தோணும் ஆனால் அந்த அக்கா எனி டைம் படிஷ்ட்டே இருப்பாங்க அப்படி படிச்சு அவங்க இப்போ வேலைக்கும் செலெக்ட்டாவிட்டாங்க அதை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரியன்ஸாக இருக்கும் நம்பளும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது நம்பளும் படிப்போம் அப்போ படிச்சால் கண்டிப்பாக வேலை உண்டு யாரும் ஏமாற முடியாது நம்பளும் நம்பளை ஏமாற்றிக்கக்கூடாது படிஷ்ட்டோம் அப்படினு எப்போதும் நம்ம படிச்சிகிட்டே இருக்கனும் அப்பிடின்னும் அந்த அக்காவை பற்றி நான் அந்த அக்காவை பார்த்து நான் தெரிஞ்சிகிட்டேன் அது ஒரு நல்ல விஷயோம் எனக்கு எனக்கு படிப்புனாலே ரொம்ப பிடிக்கும் அதில் கொஞ்ச கொஞ்ச சரி அப்பப்போ செல் பார்க்கலாம் அப்படின் தோண்னாலும் இது ஒரு விஷயமா அந்த அக்காவை பார்த்து ஓகே நமக்கு படிக்க வேணா செல் நம்ப எப்போ வேணா பார்த்துக்கலாம் வேலைக்கு போயிட்டே கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு தோண்ன ஒரு ஒரு ஒரு நான் நடக்கிறது இது எந்து எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் நம்ம படிஷ்ட்டோம் நம்ம படிஷ்ட்டோம் அப்பிடின் நினைக்கிறோம் ஆனால் அன் அவங்க வந்து எப்போதுமே படிஷ்ட்டே இருப்பாங்க டக்கு டக்குன்னு ஆன்சரு பண்ணுவாங்க அதே சமயயோம் எல்லார்கிட்டையும் ஜாலியாகவும் பேசுவாங்க எனி டைம் படிக்கறதை பற்றி கொஸ்டின் கேட்டுகிட்டு இருப்பாங்க சாப்பிடமோதும் முத கொண்டு அப்படி இருக்கும்போது அந்த அக்காவை பார்த்து நம்ம நாம்பளும் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சிக்கிட்டேன் எனக்கு இது ஒரு எனக்கு நம்பளும் இப்படி இருக்கனும் அப்படிங்கறது ஒரு முன் உதாரணமா அந்த அக்காவை நான் எடுத்து வச்சி நான் இப்போ அதே அதுக்கேற்ற மாதிரி படிச்சிவிட்டு இருக்கனும் சொல்லலாம் இப் எனக்கு நான் எனக்கு நடந்த நிகழ்வுன்னா இது ஒன்று இப்போதிக்கு இது ஒன்று என்கிட்ட வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்காங்க அவங்க டென்த்து தான் ஆனால் ஷாப்பில் இருக்காங்க அவங்களாலயே போக முடியும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்பளாலையும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு இதெல்லாம் எனக்கு நடந்த ஒரு சுவாரிஸ்யமான நிகழ்வுன்னு சொல்லலாம்